தமிழை பொறுத்தவரைக்கும் தமிழ் மக்கள் உலகம் ஃபுல்லாகவே இருக்காங்க பட் அவர்களோட மொழி மேலே அவர்களுக்கான பற்றி என்றைக்குமே குறைஞ்சது கிடையாது அவங்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் சரி எந்த டிஸ்ட்ரிக்ட்டில் இருந்தாலும் சரி எந்த ஸ்டேட்டில் இருந்தாலும் சரி அவங்க போர்டில் என்னதான் இண்டியாகுள்ளேயே நம்ம எடுத்துக்கிட்டாலும் இங்கிலீஷில் போர்டில் இருந்தால்கூட சைடில் இல்லை மெயினில் தமிழ்ங்ற பெயர் பலகை எப்போதுமே வெச்சுட்டு தான் இருப்பாங்க அதுவும் இல்லாமல் இப்போது அல்மோஸ்ட் நம்ம நிறைய போராட்டங்கள் அது இதெல்லாம் பார்த்து தான் இருக்கும் மற்ற மொழிக்கு எதிராக அது எல்லாமே பட் இப்போ கரண்ட் ட்ரெண்டும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தமிழ் மேலே ரொம்ப ஆர்வமாக இப்போது கற்றுட்டும் வராங்க பிளஸ் தமிழில் இருக்கற ஸ்பெஷல்ஸ் என்ன தமிழ் எதுக்காக கற்றுக்கணும் எதுக்காக பேசணும் அதில் என்னென்ன நன்மைகள் இருக்கின்றதையும் கற்றுட்டு தான் வராங்க ஸோ தமிழ் வந்து இப்போ இருக்கற யங்ஸ்டர்ஸ்ஸுக்கு நடுவுலேயும் அது இன்னும் பெருசாகிட்டு தான் இருக்குது அது சோசியல் மீடியாவும் இப்போ நிறையவே இன்ஃப்லுவென்ஸ் பண்ணுறாங்க இந்த தமிழுக்கான முன்னுரிமையாக எடுத்து கொடுக்குறாங்க கவர்மெண்ட் அதுக்கான லீட்ஸ் எடுக்கிறாங்க தமிழ் மீடியத்துலேயும் இப்போது நிறைய இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்சாக இருக்கட்டும் மெடிக்கல்சாக இருக்கட்டும் அது மெடிக்கல் இப்போ போடுறது இண்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க பட் ஆல்ரெடி இன்ஜினியரிங்கில் தமிழ் இருக்குது